தமிழ்மொழி வந்து முதன்மையான மொழி மற்ற மொழிகளைக் காட்டிலும் சிறந்த மொழி தமிழ்மொழியை வந்து மற்ற மொழியைவிட மிகவும் சிறப்பானது என்று எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்மொழி வந்து இயல் இசை நாடகம் இந்த மூன்று வகையிலும் போற்றப்படுகிறது மற்ற மொழியில் இருக்கிறவங்க வந்து அவங்களோட மொழியில் மொழிபெயர்த்து தமிழ் மொழியில் வந்து படிக்கிறாங்க தமிழ்மொழியில் வந்து சீவகசிந்தாமணி சிலப்பதிகாரம் நாலடியார் இதில் வந்து சிறந்ததாக இருக்குது திருக்குறள் வந்து மிகவும் சிறப்புள்ளதாக உள்ளது இதை வந்து சிங்கப்பூர் மலேசியா மற்ற வெளிநாட்டுகளில் இருக்கிறவங்கள்லாம் அவங்களோட மொழியில் வந்து மொழிபெயர்த்து வந்து தமிழ்மொழியை வந்து படிக்கிறாங்க தமிழ்மொழி வந்து இதனால் மிகவும் சிறப்புள்ளதாக இருக்குது வேறு நாட்டு நாட்டினத்தவரும் வந்து தமிழ்மொழி வந்து அவங்களோடய மொ மொழியில் வந்து மொ மொழிபெயர்த்து வந்து படிக்கிறாங்க தமிழ்மொழி இதனால வந்து மிகவும் சிறப்பினை சிறப்புடையதாகவே உள்ளது தமிழ்மொழி நமது தாய்மொழி இதனால வந்து எல்லோரான எல்லோராலும் மிகவும் சிறப்புடனே சிறப்புடையனா சிறப்புடைய ஒரு மொழி இது தமிழ்மொழி தமிழ்மொழி வேறு நாட்டினத்தவரும் தமிழ்மொழியில் இருக்கிற இருக்கிற சிறப்பு பற்றி அவங்களோட மொழியில் வந்து மொழிபெயர்த்து வந்து படிக்கிறாங்க நம்முடைய தமிழ்மொழி வந்து நம்ம நம்மளுடைய தாய்மொழி